நம்ம பயிர்களை சேதமடைக்கின்ற விலங்குகள்னால் என்னென்னன்னு பார்த்திங்கனா பன்றி பன்றி பெருக்கான் எலி இது தான் வந்து இந்த விலங்குங்கள் தான் வந்து எல்லா பயிர்களையும் சேதரிக்கின்றன அது என்னென்ன பயிர்னால் என்னென்ன பயிர் பார்த்திங்கனா நம்ம கல்லக்காய் கல்லக்காய் தென்னங்கன்று கல்லக்காய் தென்னங்கன்று கரும்பு வாழம் வாழ மரம் இது தான் வந்து இந்த பயிரை தான் வந்து விலங்குங்கள் சேதரிக்கின்றன அதில் என்னென்ன வகை இது பண்ணுறோம்னா கடலக்காய் கடலக்காவ எடுத்துக்கிட்டிங்கனால் கடலக்காவ பொறுத்த வரைக்கும் பெருக்கான் தான் அதிகமாக வரைக்கும் அதுக்கு பெருக்கான் வங்கு வைப்போம் பெருக்கான் வங்கு வச்சா அந்த பெருக்கான் வங்கில் வந்து நைட்டு வந்து அந்த பெருக்கான் வந்து மாட்டிக்கும் அதுக்கப்புறம் எலி எலியும் வரும் அதுக்கு அந்த எலி வரத்துக்கு என்ன பண்ணுவோம்னா எலி பேடு வச்சா அங்கே எலி மாட்டிக்கும் அதே மாதிரி கரும்பு கரும்பு எடுத்துக்கிட்டிங்கனால் இந்த பன்றி தான் அதிகமாக தாக்கும் பன்றி வரத்துக்கு அந்த கம்பி கட்டி கரெண்ட்டு போட்டுவிட்ருவாங்க நைட்டு கரெண்ட்டு போட்டு விட்டா அந்த பன்றி வந்து அந்த கரெண்ட்ல மாட்டிக்கும் காலையில அதை ஆஃப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கனா வாழை மரம் வாழை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கனால் வாழை மரத்தில் ஆடு கடிக்கும் மாடு கடிக்கும் அதனால் அதுக்காக என்ன பண்ணுவோம்னால் அதுக்கு நம்ம தே சுற்றி வலையை கட்டி யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சிக்குவோம்